ஹலோ ஹலோ ரெட் டேக்ஸிங்களா இட்ஸ் ஓகேங்க தா இப்போது தான் நான் உங்கள் கிட்டே ஒரு டேக்ஸி புக் பண்ணியிருந்தேன் இன்னும் வர காணோம் எனக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டுங்க நான் வந்து வேறு டேக்ஸியை புக் பண்ணிவிட்டேன் அதில் கிளம்புகிறேன் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் ரீஃபண்ட் பண்ண முடியுமா நாலு மணி நேரம் கழித்து தான் வருமா எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் இப்பேயே தேவைப்படுத்துங்க நான் இருக்கிற அமௌண்ட்டில் தான் புக் பண்ணிணேன் நீங்கள் இப்படிலாம் சர்வீஸ் பண்ணிணா என்னங்க பண்ணுறது சரி ஓகே எனக்கு அமௌண்ட் மட்டும் ரீஃபண்ட் பண்ணிடுங்க ஊபரை நான் இது கேன்சல் பண்ணிக்கிறேன் சே ஓகேங்க சே ஓகே